வணக்கம் பாரம்பரிய நீச்சல் என்பது கிணறு ஏரி குளம் குட்டை ஆறு இவைகளில் ஆற்றுப் போக்குக்கு தகுந்தார்போல் நம்ப நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தொழில்முறை நீச்சல் என்பது ஸ்விம்மிங் பூல் இதில் நீரோட்டம் இருக்காது நீர் அமைதியாக இருக்கும் அதனால் அமைதியான நீரில் நீந்துவது ஒரு பயிற்சி அல்ல அது ஸ் நம்ம நீச்ச ஸ்விம்மிங் ஃபூலில் நீந்தும்போது ஒரே லெவலாக ஒரே மாதிரி தான் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும் எனவே கடல் நதி இவைகளில் நீந்துவது அதன் போக்குக்கு நமக்கு உடம்பு நீச்சல் கற்று அடிப்பது வித்தியாசமாக இருக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் இயற்கை நீர் வளங்களில் குளிப்பதற்கும் அதிக வித்தியாசம் உள்ளது ஏரிகளில் அலை இருக்காது ஆனால் கடலில் அலை இருக்கும் அலைக்கு தகுந்தார்போல் நம் நீச்சல் பழகிக் கொள்ளலாம் ஆற்றில் நீர் போக்குக்கு தகுந்த மாரி நீச்சல் கற்றுக் கொள்ளலாம் எனவே ஸ்விம்மிங் பூலை விட இயற்கை நதி கடல் ஏரி கிணறு இவைகளில் நீந்துவது என்பது நல்லது இரண்டாவது நீச்சல் கற்றுக்கும்போது யார்னால் நீச்சல் தெரிந்தவர்கள் அருகில் இருக்கும்போது கற்றுக் கொள்ளுங்கள் நன்றி